வாசலில் மாட்டு சாணத்தை தண்ணியில் கலந்து தெளிக்கணும்னு சொன்னால் காலை நேரத்தில் வந்து உங்களுக்கும் அந்த ஓசோன் படலத்தில் ஓசோன் படலத்தில் இருக்கிறதுனால நம்ம வெளியில் இருக்கிற இந்த புழு பூச்சிகள்லாம் இருக்கும் அப்போ அந்த சாணத்தில் தண்ணியை கலந்து தெளிக்கிறபோது அது வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி இப்போ நீங்கெல்லாம் பார்த்திங்கனா இப்போ செம்மண் கோடு வீட்டில் அப்போல்லாம் மண் சுவர் வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க பார்க்கலாம் மண் தரை மொழுகுறபோது கூட அந்த சுவுத்த கோலி என்ன பண்ணாங்க செம்மண் பட்டை ஒன்று தீட்டுவாங்க செம்மண் வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி இப்போ செம்மண் பட்டையெல்லாம் இப்போ அதிகம் இங்கே இருக்கிறதில்ல செம்மண் பட்டை அந்தமாதிரி சாணத்தில் வந்து அது ஒரு கிருமி நாசினிங்க அதை போட்டு தெளிச்சிங்கனாலே அது வந்து அந்த எல்லாத்தையும் இந்த வெளியில் இருக்கிற புழு பூச்சிகளுல்லாம் இறந்து போகும் அந்த இடமும் வந்து நல்லா செட்டாகிடும் உங்களுக்கு அதுக்காகதான் போடுறது இப்போ செம்மண்ணுல்லாம் கூட இல்லை செம்மண்ணு இதெல்லாம் பட்டை அடிக்கிறதுனா பார்த்திங்கனா இப்போ செம்மண்ணுக்கு சிவப்பு அந்த இதெல்லாம் அடிப்பாங்க அடித்தாங்கன்னா அந்த புழு பூச்சி எல்லாம் வந்து அந்த அதுக்கிட்டே அண்டாது அந்த சிவப்பு அந்த செம்மண் வாடையிலேயே செம்மண் அந்த சாணத்தில் போடுறதும் அது ஒரு கிருமி நாசினி மாதிரிதான் வேறு ஒன்றும் இல்லை